கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேருந்தே தமிழின் சிறப்புகளை வரலாற்று சான்றிதழ் கூறுகின்றன அந்த காலத்துலேருந்து மிகவும் சிறப்பான ஒரு மொழியாக உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் முதன்மை மொழியாக தமிழ் விளங்கி வருகிறது தமிழில் இல்லாத சிறப்புகளே இல்லை அந்த அளவிற்கு தமிழில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது தமிழ் மொழிக்கு உரிய சிறப்பு என்னெனாக்க நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் ஒரு மா ம மறையாத ஒரு மொழியாக இருக்குகிறது காலத்திற்கு ஏற்ப தன் வடிவை ஆ மாற்றிக்கொள்கிறது குறிப்பிடப்பட்ட ஒரு ஐந்து மொழிகள் உலகத்தில் அப்போது இருந்த போது இப்போது அனைத்தும் பேச்சு வழக்கிலிருந்து அழிந்து விட்டன தமிழ் மொழி மட்டும் முதன்மையாக சிறப்பாக இன்றும் நாளுக்கு நாள் மிகவும் சிறப்பாக நமக்கு ஏற்றவாறு அது அமைந்து மிகவும் சிறப்பாக அமைகிறது